நாட்டில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை பற்றி என்னுடைய கருத்து என்னவென்றால் இதுக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நல்லாவே வளர்ந்துருக்கு கோவிடுக்கும் அப்புறமாவும் நல்லா வளர்ந்துருக்கு கோவிடுக்கும் முன்னாடி வந்து நிறைய நோய் தொற்றுக்கும் மருந்து இல்லை கொஞ்சம் மருந்து கண்டு பிடிச்சாலும் கோவிடுக்கும் அப்புறமா மருந்து நல்லா வளரந்துருக்கு முன்னால் இருந்ததை விட அது இப்போது கட்டுப்படியான விலையிலும் நல்ல தரமாகவும் இருக்கிறதா விலை பற்றி பார்த்தோன்னா கட்டுப்படியாக அது வந்து ஒருத்தவங்களோடய தகுதி பொறுத்து இது இவங்களால இவ்வளோ வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை வில வந்து கட்டுப்படியாக தான் இல்லை ஒருத்தவங்கள் தரத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாரி இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் மாத்திரைகளோட விலையும் மருந்துங்களோடய விலையும் குறைக்கலாம் ஏன்னால் எத்தனையோ பேர் வந்து கேன்சர்னால் ப இப்போ ஏழை குடும்பங்களெலாம் கேன்சர்னால் பாதிக்கப்படுறாங்க அவங்களாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்து விலைகள் இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணி குணப்படுத்தலாம் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில இருக்க செலவுகள் அவங்க உடம்ப சரி பண்ணுறத்துக்கே இப்போ மாதம் ஒரு பதினஞ்சாயரம் ரூபாய் சம்பாதிக்கிற நாங்களே அந்த பதினஞ்சாயரம் ரூபாய் அவங்களோட எல்லாமே அந்த ஒரு ஒரு நபருக்கே சரியா போயிடும் அதனால் மருந்தோடய விலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் குறஞ்சா நல்லா இருக்கும் ஏழை மக்களுக்கெலாம் இன்னும் உபயோகமாக இருக்கும் நடுத்தர மக்களுக்கும் இன்னும் உபயோகமாக இருக்கும் கோவிட் பெருந்தொற்று சமயத்தில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது கோவிட் பெருந்தொற்றில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு என்னை சுற்றி இருக்குறவங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு பாதிப்பு அடையல ஆனால் பாதிப்பு அடைஞ்சவங்கள் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று வந்தாங்கள் குணமும் ஆனாங்கள் ஒரு சில பேர் மருத்துவ பயனின்றி உயிர் இழந்துட்டால் அது வந்து ஒரு சில விஷயங்கள்னால இருக்கலாம் அது அந்த டைம்ல ஏன் இவ்வளோ உயிர் இழப்பு இ உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆளர்கள் நிபுணர்களெலாம் கலந்தாலோசிச்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பெட்ராகே பண்ணியிருக்கலாம் அது தான் என்னுடைய கருத்து உங்கள் பகுதியில் இன்னும் நல்ல மருத்துவ சேவையில் என்ன முன்னேற்றம் தேவை பகுதியில் மருத்துவ சேவையில் பொறுத்த வரைக்கும் ட்டொண்ட்டி ஃபோர் பார் சவன் இருபத்து நாலு மணி நேரமும் மருத்துவ சேவை இருந்துகிட்டே இருக்கணும் அரசு மருத்துவமனையில் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளை ஒப்பிடும் போது மருத்துவ சேவை வந்து அரசில் இன்னும் அதிகமாக வேணும் ஏன்னா ஏழை மக்களெலாம் வந்து மருத்துவ சேவை தான் அரசு மருத்துவமனையை தான் நாடி போறாங்கள் அதனால் அங்கே வந்து தனியார் மருத்துவமனையை ஒப்பிடும் போது அரசு மருத்துவமனையில் எல்லாம் விதமான ஃபெசிலிட்டிஸும் வரணும் தகுதியும் வரணும் அதனால எல்லாம் மக்களும் பயனடையணும் இது தான்